நாங்கள் முந்திரி பருப்பை வைத்து பொங்கல் செய்வோம் பாயாசம் இல்லை வேற எது வேணாலும் செய்வோம் ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து தொட்டுக்கறதுக்கு வந்து அதில் ஒரு ஸ்பெஷல்லா ஒன்று செய்வோம் தேங்காய் சட்னி ஒன்று செய்வோம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலு இல்லை வேற எதுவேணாலும் செஞ்சு இங்கே நாங்கள் பாட்டுல எங்கள் இஷ்டத்துக்கு ஆனால் சாப்பிடுவோம் ஆனால் யாரும் வந்து அதில் ஏன் இந்தமாதிரி கலந்திங்க இது ஏன் போனீங்க வந்தீங்கள் அப்படின்னு யாரும் கேட்கமாட்டாங்க அதில் ரவை கொடு அதில் என்ன அதில் என்ன நீங்கள் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அதில் ரவை குடு நான் திண்ணுபாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கள் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு டேஸ்டாக செஞ்சு டேஸ்டாக சாப்பிடுவோம் அதில் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கணுன்னு பார்ப்பாங்களே தவிர அட சீ அது நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னவரைக்கும் எங்களை யாரும் வெறுத்ததும் கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் சாப்புடுவோம் எங்கள் லைக்கை விரும்புவாங்கள்